மதம் ஆரோக்கியத்தைப்பற்றி கற்றுக்கொடுக்கிறதான்னு கேட்டோம்னால் நிச்சயமாக கற்றுக்கொடுக்கும் என்னுடைய மதமல்ல எல்லோருடைய மதமும் ரெண்டு விதமான ஆரோக்கியத்தை சொல்லும் ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுவாங்க மற்றொன்று மன ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுவாங்க எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு இயல்பான நடைமுறை உண்மைனால் உடல் ஆரோக்கியத்தைத் தாண்டி மன ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அந்த மன ஆரோக்கியம் தான் அடுத்தவங்களை எப்படி நடத்தணும் அடுத்தவங்கட்ட எப்படி பழகணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எதிர்காலம் வந்து எப்படி நம்மளுடைய செய்திகளை கடத்தி சென்றணும் இறைத்தத்துவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கவர செய்தி என்னானு எல்லா மதங்களுமே உண்மையான சில விஷயத்தை சொல்லும் அப்படி அமைதியிய கொடுத்த வழிமுறையில் நம்ம பார்க்கங்கூடிய விஷயம் என்னன்னால் அதிலிருக்கக்கூடிய இப்போது புராணங்களானாலும் சரி இதிகாசங்களாருந்தாலும் சரி மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய ஸ்லோகன்ஸுன்னு சொல்லுவங்கள்லை அந்த வரிகள் வரிகளுங்கறதை விட உண்மையான நல்ல வார்த்தைகள் வந்து கொடுக்கப்பட்ட விஷயம் அந்த விஷயங்கள் வந்து என்னுடைய மதம் சார்ந்து சொல்லணுன்னால் பகவத்கீதையில் இருந்து திருவருட்பா வரைக்கும் நிறைய நூல்கள் நம்மளுக்கு இருக்குது ராமாயணத்திலருந்து நிறைய நூல்கள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுருக்காங்க மதம் சார்ந்து இருக்குது நிறைய மதங்களில் பார்க்கணும்னா கிறிஸ்துவ மதத்துலைலயும் சரி இஸ்லாம் மதத்துலையும் சரி நிறைய நூல்களும் இருக்குது திருக்குரான் இருக்குது பைபிள் இருக்குது ஸோ மதம் சார்ந்து ஒரு ஒரு விஷயமும் சகோதரத்துவத்தை எப்படி நம்ம வந்து போற்றிப் புகழணும் அடுத்த அடுத்த மனிதர்களை எப்படி ஒருமைப்பாடாக நடத்தணும் எப்படி சமமாக மதிக்கணுங்கற விஷயத்தை எல்லா மதங்களுடைய அடிப்படையும் அதுதான் எப்படி எந்த மதமாக எடுத்து எடுத்துக்கிட்டாலுமே சரி அதனுடைய கடைசி புள்ளி வந்து நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை சொல்லுதுங்கறது இரண்டாம் பட்சம்தான் முதல் ஆரோக்கியம் வந்து மனசை எப்படி ஆரோக்கியமான ஒன்று ச அந்த மனது ஆரோக்கியங்கிறது வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா எப்படி வாழணும் எப்படி எப்படி எல்லாம் நம்ம நடந்துக்கணும் நடந்துக்கணுங்கறதை விட மதங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய இந்த வேறுபாடெலாம் இருக்காமல் எப்படி அந்த ஒருமைப்பாடு ஒற்றுமை ஸோ அந்த செய்திகளை எப்படி மதங்கள் எடுத்து போகுதுன்னா இந்த சகோதரத்துவத்தை சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும் செய்திகளாக இருக்கட்டும் இலக்கியங்களாக இருக்கட்டும் கவிதைகளாக இருக்கட்டும் நூட்பாவாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட பல செய்திகள் நமக்கு வந்து இலக்கியங்கள் மூலமாக சரி நமக்கு வந்து நிறைய கிடை கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய வழிமுறைனால் நம்ம அதை படிக்கிறதில் தான் இருக்குது ஸோ படிக்கிறப்போ மட்டும்தான் நம்ம அதுக்கான அடுத்தடுத்த கட்டத்துக்கான சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்